எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி ஒன் வீக்கா ஃபேனே ஓடலை ஸோ அதனால எங்களால் தூங்கவே முடியல நைட் டைம்லலாம் ஸோ சத்தியாக்கு போனோம் நாங்கள் ஃபேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட சத்தியாக்கு போயிட்டு ஃபேனு சூஸ் பண்ணிணோம் ஓரியன்ட் ஃபேன் வந்து சூஸ் பண்ணி வாங்குனோம் அது வந்து அப்புறோம் எலெக்ட்ரிஷயன்லாம் கூட் கூப்பிட்டுட்டு வந்து நாங்கள் அதை வந்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறோம் அது ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு நல்லா ஃபேன் ஓடுச்சு அப்போ எங்களுக்கு காற்று வந்துச்சு அப்போது கொஞ்சம் எங்களுக்கு இதாக இருந்துச்சு